ரெடிமேட் ரெடிமேடு வந்து துணி எடுத்தங்கன்னு வச்சிக்கோங்க அந்த ரெடிமேடு துணி வந்து சாயம் போகும் அதே மாதிரி தரமாக இருக்காது துணி வந்து தரமாகவும் இருக்காதுங்க அதனால் அதிகமாக ரெடிமேடு விரும்புறதில்லை ஆனால் அதே நெய்யற துணி பார்த்தீங்கள்னா காட்டன் தறி தறி தறியில நெய்யறது வந்து நல்லாருக்கும் அது வந்து மேலே ஆடை உடுத்துருத்துக்கும் நல்லா நார்மலாக நல்லாருக்கும் அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்திங்கள்னா ரெடிமேடுங்க வந்து விரும்ப மாட்டாங்க நிறைய பேர் கைத்தறி ஆடைகள் வந்து இந்த காட்டனில் வந்து காட்டனு அந்த மாதிரியெல்லாம் இப்போ வயிசானவங்களும் உடுத்தலாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் நார்மலாக அது வந்து போடலாம் அதே பெரிய ஆளுங்க வந்து அது வந்து விரும்ப மாட்டாங்க சரிங்களா இருந்தாலும் கையால் பிண்ணப்பட்ட ஆடை வந்து மக்கள் வந்து நிறைய விரும்புவாங்க அதே வந்து ரெடிமேடு விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கள்னா அதிகம் அதிகமான பேரு வந்து ரெடிமேடு எடுக்க மாட்டாங்க ஏன் கேட்டிங்கள்னா அது வந்து அவங்க அந்த ரெடிமேடு எடுத்துகிட்டு வந்தாலேயே டைட் பண்ணனும் லூஸ் பண்ணனும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய வேலை அதுக்கு வந்து வேலை ஆனால் த அதை வந்து தறியால் நெய்யப்பட்ட தனியாக நம்ம வந்து பிட்டாவோ பீஸாவோ அதை எடுத்துன்னு வந்து தச்சுங்கள்னா நம்ம கரெக்ட்டான அளவு கொடுத்து கூட டைலருங்ககிட்ட தச்சி போடலாம் தச்சி போட்டங்கள்னா அது கரெக்ட்டாக அமைப்பாகவும் நல்லாவும் இருக்கும் அதே ரெடிமேடு வந்து அதிகமாக அந்த ரெடிமேடுங்களே ஒரு சிலருங்களா முக்கியத்துவம் கொடுக்கமாட்டாங்க அதுக்கு வந்து முக்கியத்துவமே தரமாட்டாங்க ஒரு சில பேருங்க வந்து ரெடிமேடு தான் முக்கியம் அப்படின்னு போய்விட்டு ரெடிமேடு எடுத்து போடுவாங்க ஆனால் நெய்யப்பட்ட தரியால் நெய்யப்பட்ட துணியை தான் நல்லாவும் இருக்கும் நல்லாவும் நம்ம விரும்பி பண்ணலாம்